தனக்கு பிடித்த ஆன்மீக ஆசிரியர் சத்குரு அவர்கள் அவருடைய யோகா பயிற்சி பிடிக்கும் அவருடைய ஆன்மீக பயணம் அதாவது இயற்கை வந்து மரங்களை வளப்பதற்காக அவர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் பிடிக்கும் அவருடைய காவேரி கூக்குரல் மரம் நடும் திட்டம் பிடிக்கும்